ஆ சொல்லுங்க என்ன வேணும் சரிங்க ஸ்கேல் வந்து மூணு இதில் இருங்குது இருக்குதுங்க ஒன்று மரக்கட்டையில் செஞ்ச ஸ்கேல் இருக்குதுங்க அப்புறம் ப்ளாஸ்டிகில் இருக்குது அப்புறம் ஸ்டீலில் இருக்குது அப்புறம் சின்ன ஸ்கேலும் இருக்குது சின்ன ஸ்கேலும் இருக்குது பெரிய ஸ்கேலும் இருக்குது சின்ன ஸ்கேல் வந்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் வரைக்கும் வரும் பெரிய ஸ்கேல் வந்து தேர்டி மீட்டர் சென்ட் தேர்டி சென்டிமீட்டர் வரும் உங்களுக்கு எது வேணுமுங்க ஆ பெரிய ஸ்கேலே கொடுத்துட்டுமா அதில் அது வந்து எதுலேங்க வேணும் ப்ளாஸ்டிகில் வேணுமா இல்லை மரக்கட்டையில் வேணுமா இல்லை ஸ்டீலில் வேணுமாங்க ஆ சரிங்க அப்புறம் ஆ கம்மு வந்துங்க எது எந்த மாதிரி நீங்கள் ஒட்டுறதுக்கு கேட்கறீங்க புக்கா இல்லை இந்த ப்ளாஸ்டிக்கெல்லாம் ஒட்டுவாங்கலே புக்கை ஒட்டணுமாங்க ஆ சரி அது வந்து ஐம்பது எம்எல்லேயும் இருக்குது ஒரு லிட்டர் அந்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி இதுலேங்க வேணும் ஆ அரை லிட்டர் வேணுமாங்க இப்போது நல்லா வந்து க கம்மு வந்து நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரியும் இருக்குது கொஞ்சம் லூஸாகவும் இருக்கற மாதிரி இருக்குது உங்களுக்கு எதுங்க வேணும் ஆ சரிங்க நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரியே வாங்கிக்கோங்க ஃபெவிக்கால் அது தான் புக் புக்கெல்லாம் ஒட்டுறதுக்கு நல்லா இருக்குதுங்க ஏன்னால் புக்கு வந்து அடிக்கடிக்கு கிழிஞ்சிடும்ல அதனால அது ஒட்டுறதுக்கு நல்லாருக்குமுங்க அதனால நீங்கள் ஃபெவிக்காலே வாங்கிக்கோங்க ஆ அப்புறங்க அமௌண்ட் வந்துங்க ஸ்கேல் வந்து ஒரு இருபது ரூபா வருமுங்க ஸ்கேலு ஒரு இருபது ரூபா கம்மு வந்து ஒரு முப்பது ரூபா வருமுங்க ஆ மொத்தமாக சேர்த்து ஐம்பது ரூபா வரும் வேறு எல்லாம் ஏதும் வேணாமாங்க பேனாவாங்க பேனா வந்து ப்ளூவில் இருக்குது என்ன கலர்லேங்க வேணும் கலர் வந்து நிறைய இருக்குதுல்ல ஆ ப்ளூவில் ஒன்று மட்டும் போதுமாங்க வேறு ஸ்டிக்கெல்லாம் ஏதாச்சும் வேணுமாங்க ஸ்டிக்குங்க எழுதுகிறதுக்கு ஆ இது சரி சரிங்க ப்ளூ லெட் மட்டும் ஒன்று போதுமாங்க அப்புறம் எரேசர் அந்தமாதிரி ஷார்ப்னர் பென்சில் அந்த மாதிரிலாம் ஏதும் வேணாமாங்க ஆ சரிங்க அப்புறம் இப்போ ஷார்ப்னர் பென்சில் சீவுகிறதுக்கு மிசின்லாமுங்க எழுதுனதும் அழிக்கிறதுக்கு லப்பரு இதுலாங்க ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க நீங்கள் இப்போ புக் கிழிஞ்சதுக்கு கம் வாங்கினீங்களங்க கம்மு ஒட்டினது வந்து கிழிஞ்சது தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் இருக்குதுங்க அந்த ஸ்டிக்கர் வாங்கிக்கிறீங்களா ஆ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பில் போடுறப்போ நூறு ரூபா வருதுங்க ஆ நூறுரூபா கொடுத்துடுங்க இந்தாங்க உங்களுக்கு பில் வேணுமாங்க ஆ கம்ப்யூட்ரில் டைப் பண்ணிண பில் வேணுமாங்க இல்லை கையிலே இப்போ நான் போட்ட பில் வேணுமாங்க ஆ சரிங்க இந்தாங்க வச்சுரட்டுமாங்க